இப்போது தமில்நாட்டில பார்த்தோன்னா முக்கியமான தொழில் துறைகள் நிறைய இருக்குது இன்னும் சொல்ல போனால் அமேசான் மிந்த்ரா ஷாப்ஸி ஃப்ளிப்காட்டு நைகா பர்பிள் அப்படின் சொல்லிட்டு நிறைய தொழில்நுட் தொழில் துறைகள் இருக்குது ஸோ அப்படின்னா மெயின் தொழில் துறை வந்து அமேசான் ஃப்ளிப்காட் ஏன்னா இதுதான் இப்போ மெயினாக இருக்குது எதுனாலும் நம்ம வந்து ஆட்ரு பண்ணிடுறோம் உடனே ஆட்ரு பண்ணால் அதுவும் டெலிவரி ஆயிடுது இது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்ன ஆகுது மக்கள் எல்லாரும் தொழில் அந்த தொழிலைதான் நோக்கி போகிறாங்க அமேசான் ஃப்ளிப்காட் இதுமாதிரி ஷாப்ஸி அந்தமாதிரி க்ளோ ரோட் அதுமாதிரி நிறைய ஆப்பைதான் தேடி போகிறாங்க இப்போது வொர்க்கிங் ஷெடியூல்ல இருக்கிறவங்க பிஸி ஷெடியூல்ல இருக்கிறவங்க நிறைய பேர் வேல் வேலைக்கு போய்கிட்ருப்பாங்க பிஸி ஷெடியூல்ல இருக்கவங்கள் என்ன பண்ணுறாங்க இந்தமாதிரி துறையைதான் அவங்க சே இத் தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ வீட்டுக்கு ஒரு சாதாரண பொருள் வாங்குகிறோம் க்ராசரி அதை வீட்டுக்கான தேவையான பொருள் வாங்குறதுக்கே இப்போ என்ன பண்ணுறாங்க சில பேர் வ வொர்கிங் ஷெடியூல் பிஸி ஷெடியூல்ல ஆடர் பண்ணிடுறாங்க இத்துறையில் ஃப்ளிப்காட் அமேசான் ஷாப்ஸி இந்தமாதிரி துறையில பிக் பேஸ்கெட்ல ஆடர் பண்ணிடுறாங்க அது வந்து டெலிவரி ஆயிடுது இப்போது ஈஸி ஒரு சுலபமாக இருக்கையில இதனாலும் இது யார்னாலும் வீட்டில இருக்கிறவங்க கடைக்கு சந்தைக்கு போய் வாங்குகிறாங்க மால்க்கு போய் வாங்குகிறாங்க இதுவே கொஞ்சம் பிஸி ஷெடியூல் ஒர்க்கிங்கு அப்படி போயிகிட்ருக்கவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த தொழில் துறையைதான் நோக்கி போகிறாங்க இப்போ தொழில் துறை என்ன ஆகுது மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டுதான் இருக்குது வளர்ந்துட் வளர்ந்து கொண்டுதான் இருக்குது நிறைய உற்பத்தி சேவைகளும் நிறையதான் இருக்குது இப்போ நான் ஒரு இன்றைக்கி ஆட்ரு பண்ணுறோம் இப்போ ஜெப்ட்டோ நிறைய ஆப்ஸ் இருக்குது இப்போ நம்ம ஒரு க்ராசரி ஆட்ரு பண்ணுறோன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் இருபது நிமிஷத்தில் அப்படின்னு வந்துடுது வீட்டுக்கு இது வந்து என்னென்ன நாளுக்கு நாள் வளர்ந்துட்டுதான் இருக்குது வளர்ந்துட்டுதான் இருக்குது தொழில் துறைகள் சொல்ல போனால் எல்லாமே வளர்ந்துட்டுதான் இருக்குது